ஆ சொல்லுங்க ஆ ஆமாம் ஆமாப்பா ஓகே ஓகே ஷாப் வந்து ஈவ்னிங் ஒரு ஃபைவ் யோ க்ளாக் வரீங்களா மேம் இல்லை மார்னிங் ஒரு நைன் தேர்ட்டிக்கு வரீங்களா மேம் நான் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் படியோ நான் க்யூர் பண்ணி கொடுத்துறேன் ஓகே மேம் என்னோடய லொக்கேஷன் வந்துட்டு தாம்பரம் மேம் ஆ ஆமாம் இல்லை கார் ட்ரைவர் அனுப்ப முடியாது நீங்கள் ஓனாக கொண்டுகிட்டு வந்து கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் என்ன ப்ராப்ளம் நீங்கள் வந்து நேரில் வந்து சொன்னால்தான் அது என்ன ப்ராப்ளம்ங்றது எங்களுக்கு தெரியும் ஸோ அதனால்தான் ஓகே ஓகே மேம் என்ன நீங்கள் அதுதான் நீங்கள் என்னென்ன ப்ராப்ளம் சொல்கிறீங்களோ அதை பொறுத்துதான் நாங்கள் சார்ஜஸ் சொல்லுவோம் ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆ இருக்குது எல்லாமே அவைளபில் தான் என்னென்ன ப்ராப்ளமெடிக்காக இருக்குது அப்படின்றத நீங்கள் சொன்னிங்கன்னால் தான் நான் அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு பண்ணிக்கொடுக்க முடியும் டிஸ்கௌண்ட்டு டிஸ்கௌண்ட் இருக்கா என்னென்று பார்க்கணும் பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா நாளைக்கு மார்னிங் ஒரு நைன் தேர்ட்டிக்கு ஒன்ஸ் காரை எடுத்துகிட்டு வாங்க ஓகே உங்கள் நேம் தெரிஞ்சுக்கலாமா கா ஓகே ஓகே ஓகே ஓகே மார்னிங் கண்டிப்பாக வாங்க ஆ சரி ஓகே ஆ வாட்ஸப்பில் சென்ட் பண்ணிடுறேன் டீடெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் மார்னிங் பார்த்துட்டு வாங்க கால் பண்ணிவிட்டு வாங்க ஓகே ஆ ஓகே